தோட்டத்தில் நடுற பூக்களையும் பழங்களையும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படினா பூக்கடையில் கொண்டு போய் பூக்கள்லாம் வந்து முத நாளே கேட்டு வந்துருவோம் இந்த மாதிரி எங்கள் எங்கள் வீட்டில அதிகமாக பூக்கள்லாம் இருக்குது வாங்கிக்கிறிங்களா மொத்தமாக வாங்கிக்கிறிங்களா அதுக்கான பைசா கொடுக்குறிங்களா அப்படினு சொல்லி நாங்கள் போய் கேட்போம் அதை மாதிரி பூ கடைகாரங்க சரி எடுத்துட்டு வாங்க அப்படினு சொல்லி ஒரு ஒரு மூட்டை ஆயிரத்தி நூறு ரூபாய் அந்தமாதிரி விற்போம்னாங்க அப்படி விக்கும் போது ஏன்னா இப்போ கடையில் இருந்து வாங்கிற பூ வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபிரெஷ்ஷாக இருக்காது ஆனால் கடையில் வீட்டில இருந்து பூத்த பூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றி செடி வளர்த்து பதம் பார்த்து நாங்கள் கொடுப்போங்கறதுனால இப்போ நார்மலாக இருக்கிற பூவை விட இது கொஞ்சம் ஃபிரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்குறதுனால அவங்களுமே வாங்கிப்பாங்க அந்த மாதிரி எப்போ அதிகமாக பூ பூக்குதோ அதுக்கு முத நாள் போய் நாங்கள் சொல்லிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி நிறையா இருக்குது வாங்குங்க அப்படினு சொன்னோம்னால் அவங்களே வந்து வாங்கிட்டு போய்டுவாங்க அப்புறம் பழங்களையும் போய் நாங்கள் பழக்கடையில் போய் கேட்போம் பழங்கெல்லாம் இருக்குது வாங்கிக்கிறிங்களா அப்படினு சொல்லி சரிங்க கொண்டு வாங்க அப்படினு சொல்லுவாங்க நாங்களும் போ கொடுத்து அதை நாங்கள் வந்து விற்பனையாக வந்து செய்வோம் அதுமாதிரி தெருவில் ஊர்ல யாராவது வந்து எதாவது விசேஷம் வச்சிருக்கிறாங்க அப்டிங்கிறப்ப வெளில போய் கடையில் வாங்காமல் எங்கள் வீட்டில வந்து பழங்கெல்லாம் பூக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க நாங்களும் குறஞ்ச விலைக்கு கொடுப்போம் அவங்களும் வந்து வாங்கிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துலையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த வீட்டில வந்து அதிகமாக பழங்கள் பூக்கள்லாம் விற்கிறாங்க போய் வாங்கிங்க கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படினு சொன்னாலுமே வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நாங்கள் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறதுனால நிறையா வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்துமே வந்து வாங்கிக்கிட்டு போகிறாங்க